ஹலோ சொல்லுங்கள் மேம் வணக்கம் மேம் இட்லி இருக்குது டிஃபன் இருக்குது தோசை இருக்குது பொங்கல் இருக்குது ஆ சரிங்க மேம் மத்தியானத்துக்கு மேம் இது மட்டும்தானா வேறு ஏதும் சிக்கன் மட்டன் அந்தமாதிரி எதுவும் வேணாங்களா சரி நைட்டுக்கு நைட்டுக்கு நைட்டுக்கும் டிஃபன்தானுங்களா

வேறு வேறு எதுன்னா வேணுங்களா ம் நைட்டுக்கு மேம் ஆ ஓகே மேம் ஃபுட்டு வந்த பிறகு சரி மேம் இன்னும் ஒரு ஆ சரிங்க மேம் மத்தியானம் சாம்பார் சாதம் மட்டும்தானுங்களா மத்தியானம் சாம்பார் சாதம் இருக்குது தக்காளி சாதம் இருக்குது சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்குது சாம்பார் சாதம் வந்து சாம்பார் சாதம் வந்து அறுபது ருபா மேம்

டிஃபன் ஐட்டம் எல்லாமே அறுபது ருபாதான் மேம் ஆ சரி ஓகே மேம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் அனுப்ச்சு விட்டுர்றேன் மேம் தேங்க்யூ மேம்